எங்கள் கிராமத்தில் பக்கத்தில் இருக்கற கிராமத்தில் வயதானவங்கள்லாம் படுத்த படுக்கையை ஆகிட்றாங்க அவங்களால நடக்க முடியல எழுந்து உட்கார முடியல ச பக்கவாதம் ஆக்ஸிரென்ட்டு இது மாதிரி பல விதமான இதனால அவங்க பாதிப்புக்குள்ளாகி அவங்க வந்து முடியாமல் போயிடுறாங்க அவர்களுக்கு வந்து கூ கூட கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கவோ எதுவும் செய்ய வசதி இல்லாமல் இருக்குது மேலும் அவங்கள வந்து கைத்தாங்கலாக இது பண்ணி செய்கிற அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களால எந்த வசதி வாய்ப்பும் இல்லை அவுங்கவங்க வே பிழப்ப தேடி ஓடுனால் தான் அவங்களால சாப்பிட முடியுது அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிடுது அதனால வயதானவங்கள கவனிக்க முடியாமல் பல வீட்டு மக்கள் திணறிக் கொண்டு இருக்கிறோம் அன்னுக்கு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இது மாதிரி வசதிகள் இருந்தாவாவது அவங்கள எங்களால் கவனிக்க முடியும் அது மாதிரியும் இல்லை ரெண்டு கிராமம் மூணு கிராமம் தள்ளி போனால் தான் டவுனு அங்கே போனால் தான் ஹாஸ்பிட்டல் வசதியோ எதுவோ இருக்கிற மாதிரி இருக்குது இதனால நாங்கள் ரெம்ப சிரமப்படுறோம் அவங்கள கவனிக்க